பைக் ரைட் அப்டின்றதை தமிழில் பைக் சவாரி அப்படின்னு சொல்வாங்க பைக் ஓட்டுறதுக்கு மெயினாக ஹெல்மெட்டு ரொம்ப முக்கியம் பைக் ஓட்டுறதுனா பைக் ஓட்டுறதுனால ஒரு சின்ன உடற்பயிற்சி எப்படி சொ எக்சைஸ் அந்த மாதிரி கிடைக்கும் வைஸ் வை வயதில் பெரியவங்க வந்துட்டு பைக் ஓட்டுறதோட சைக்கிள் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப தூரம் மிதிச்சுட்டு போனால் அவங்களுக்கும் ஒரு எக்சைஸ் மாதிரி இருக்கும் பைக் ஓட்டுறது மூலமாக குறைவாக பயணம் செய்யலாம் அவரு கம்மியான பயணம் பஸ்ஸில் போனால் ரொம்ப லாங் டயத்துல போவோம் ஆனால் இதே பைக்குலன்னா கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாக போயிடலாம் பைக் ஓட்டுறது மூலிமா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் பைக் ஓட்டுறதுனால கிடைக்கிறது மெயினான இது பைக் ஓட்டுறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நம்மளை அறியாமலேயே ஒவ்வொரு சந்தோஷ ரொம்ப சந்தோஷமா இருப்போம் பைக் ஓட்டுறதுனால வாழ்க்கை அனுபவங்கள் அதிகமாகும் அப்பறம் பைக் ஓட்டுறது பைக் ஓட்டுறதுனால வாழ்க்க சந்தோஷமா இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு மெயினாக ஹெல்மெட்டு முக்கியம் ரைடை பொறுத்த வரையும் பைக் ரைடிங் பொறுத்த வரையும் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் அதிகமாக போனதில்லை சும்மா பக்கத்தில் இருக்க ஊர் திருவிழாவுக்கு இந்த மாதிரி போய்ட்டு வருவோம் அவ்வளோ தான் போய்ட்ருக்கும் போது பைக் உடனே ஏதாச்சும் ஆகிடுச்சுனா டோ பண்ண வேண்டியது தான் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்த்து டோ அடிச்சுட்டு போக வேண்டியதான்